இந்தியாவில் பிரபலமான விளையாட்டுனால் கிரிக்கெட்டு கபடி ஃபுட்பாலு வாலிபாலு பேஸ்கெட்டு ஹாக்கி இதுதான் பேசிக்காக நிறைய பேர் விளையாடுறது இந்தியாவில் நம்ம நாட்டில் பிரபலமான வீரர்னால் இப்போ கிரிக்கெட்டில் எடுத்தோன்னால் சச்சுன் டோனி டோனி இன்னும் நிறைய ப்ளேயர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டு ப்ளேயர் அஷ்வின் இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க கிரிக்கெட்டில் இதே கபடியில் எடுத்திங்கனால் தாகூர் தாகூரு ராகுல் இன்னும் நிறைய தமிழ்நாட்டு ப்ளேயர்ஸ் இருக்காங்க இன்டெர்நேஷனல் லெவலில் விளையாடுறதுக்கு இந்தியாவில் விளையாடுறதுக்கு நிறைய ப்ளேயர்ஸ் இருக்காங்க இன்னும் இந்தியாவில் நிறைய பேர் கிரிக்கெட் ப்ளேயராக நிறையா மேக்ஸிமோம் கிரிக்கெட்டில்தான் அவ்வளோக்கும் நிறைய பேர் பார்ப்பாங்க கிரிக்கெட்டைதான் விரும்பி பார்ப்பாங்க விளையாட்டில் நிறைய பேர் இந்தியாவில் கிரிக்கெட்தான் அதிகம் பேர் பார்ப்பாங்க ஐபிஎல்லு டி டுவென்டி வேல்டு கப்பு இது எல்லாமே இந்தியாவில் அதிகம் பேர் பார்க்குற ஒரே போர்ட்ஸ்ஸு அது கிரிக்கெட் மட்டும்தான் கிரிக்கெட்டுதான் கிரிக்கெட்டைதான் கிரிக்கெட்டுதான் இந்தியாவிலே ஒரு நல்ல மணி வர்றது ஐபிஎஸ்சிடி எடுத்துக்கிட்டிங்கனால் அதில் கிரிக்கெட் மூலயமா எவ்வளோ பணம் வருது அவ்வளோ பணம் போகுது ஐ இந்தியாவில் கிரிக்கெட் மட்டும்தான் பிரபலமானது ரொம்ப பிரபலமானது அடுத்தது என்னான்னால் கப கபடி ஃபுட்பாலு வாலிபாலு ஃபுட்பால் மெயினாக நிறைய பேர் பார்ப்பாங்க வாலிபாலு கபடி நிறையா இருக்குது இன்னம் மேக்ஸிமம் இதுதான் அதிகம் விளாடுவாங்க இந்தியாவில் கிரிக்கெட்டுதான் மெயின்னு இதில் கிரிக்கெட் மட்டும்தான் கிரிக்கெட் நம்ப இந்தியா ப்ளேயர்ஸ்னால் நிறைய பேர் இருக்காங்க ஜடேஜா நிறைய பேர் இருக்காங்க ஜடேஜா அஷ்வினு சிவன் டூபே நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில்